வட இந்தியாவில வந்து எப் என்னலாம் சமைப்பாங்க அப்படீன்னா சப்பாத்தி கோதுமை கோதுமை ஐட்டமில் உள்ள வர்ற டிஷ்ஷைதான் சமைப்பாங்களே தவிர தென்னிந்தியாவில வந்து அப்படில்லாம் இருக்காது தோசை இட்லி அந்தமாதிரி ஒ ஹெ நம்ம உடம்புக்கு ஹெல்த்தான சாப்பாடு அந்தமாதிரிதான் சாப்பிடுவோம் சாப்பிடுவாங்க சமைக்கவும் செய்வாங்க அதுக்கு அப்புறம் வந்து பிரியாணி அந்தமாதிரிலாம் சமைப்போம் பிரியாணி சாம்பார் அந்தமாதிரி சமைக்கிறதுனால இங்கே உள்ள ஃபுட்டு வந்து நம்ம சாப் சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்கும் நல்லாவும் இருக்கும் எனக்கு சமைக்க தெரிஞ்சது வந்து பிரியாணி சமைப்போம் அப்புறோம் வந்து சாம்பார் மீன் குலம்பு எல்லாமே நல்லா தான் சமைப்போம் வேறு வட இந்தியாவில வந்து சப்பாத் சப்பாத்தி தான் அவங்க மோஸ்ட்லி செய்வாங்களே தவிர அங்கே வந்து சாப்பாடு அப்படின்றமாரி சோறு அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு இருக்காது கஞ்சி அந்த மாதிரி தான் அவங்க குடிப்பாங்க அதுவுமே எல்லாமே கோதுமையில் பண்ணது அந்தமாதிரி தான்